எனது ஆதார் நம்பர் புதுப்பிச்சு பழைய வீட்டில இருந்தோம் அட்ரெஸ் மாறுறதுக்காக புது வீடு வாங்குனதனால அட்ரெஸ் மாத்துகிறதுக்குப் போனோம் அங்கே போய்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ்னால் காலைல அஞ்சரை மணிக்கு போனோம் ஐம்பது டோக்கன் தான் கொடுப்பாங்க ஐம்பது டோக்கன்லேயே நான் நாற்பது நாற்பத்தி ரெண்டாவது டோக்கன்ல தான் நான் இருந்தேன் அந்தளவுக்கு ரெண்டு ஒரு ஒன்றரை மணி ரெண்டு மணி ஆயிடுச்சு அதன் பிறகு உட்கார வச்சு கண்ண பிடிச்சாங்க கை விரல்லாம் வச்சு நல்லா ரொம்ப டாட்டர்ஸ்லாம் கேட்டு எழுதி வாங்கிக்கிட்டாங்கள் அப்புறம் ஃபோன் நம்பரு எல்லாம் இணச்சி ஃபோட்டா படத்தை கொண்டு புதுசு புதுப் புதுப்பிச்சிக்கிட்டாங்கள் எல்லாம் வச்சிட்டு வீட்டுக்கு அனுப்பிவிடுறேன் போஸ்ட்ல வரும் அப்படின்னு சொல்லி சொல்லி நான் வந்துட்டேன்